இப்போது நிறைய மக்கள் வந்து கிராமப்புறங்களில் இருந்து நகர்புறங்களுக்கு போயிடறாங்க ஆனால் நகர்புறம் போனாலுமே இங்கே நிறைய பேரை வந்து கிராமப்புறத்தில் இருக்கதான் அவங்களுக்கு விருப்பம் ஆனால் ஏதோவொரு சூழ்நிலையால் அவங்க நகர்புறத்துக்கு போகிறாங்க இப்போ நகர்புறங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் இருக்கும் எப்போப் பாரு காரு பஸ்ஸு அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கிராமப்புறத்தில் இயற்கையாக எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் அதுல்லாமல் நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்கலாம் இருப்பாங்க இப்போ நகர்புறத்துக்குலாம் போனோம்னால் அங்கே யார்னே தெரியாதவங்க அப்படில்லாம் இருப்பாங்க நம்ம அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது இதே நம்ம நகர் கிராமப்புறம்ன்னா நமக்கு பிடித்தவங்க இருப்பாங்க நம்ம சுற்றுச்சூழலும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சொந்த வீடுலாம் நம்ம கிராமப்புறத்தில்தான் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோவொரு சூழ்நிலையால் எல்லாரும் நகர்புறங்களுக்குப் போகிறாங்க படிப்பு குழந்தைங்களோட படிப்புகளுக்காக போகிறாங்க சில பேர் புது வேலை கிடைச்சு அந்தமாதிரி ரீசனால் போகிறாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்தான் ஒரு ஆசை இப்போ எப்படின்னா நகர்புறத்தில் வந்து எல்லாமே கிடைக்கும்தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இருந்தாலுமே கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி வராது நம்ம கிராமப்புறத்தில் வந்து எந்த கெட்ட பொல்யூஷனுமே கிடையாது எல்லாமே இயற்கையாக இருக்கும் அதுவுல்லாமல் எல்லாமே நம்ம கிராமப்புறத்தில் இருக்குது நகர்புறத்தோடு கம்பேர் பண்ணும்போது அப்புறம் வந்து எப்படின்னா பெரிய பெரிய காலேஜஸ் ஸ்கூல் எல்லாம் நகர்புறத்தில் இருக்குது ஆனாலும் நம்ம கிராமப்புறத்தில் கிராமப்புறத்திலியும் இருக்குது அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் இந்த ஐடி கம்பெனிஸ் இந்த ரீசனால்தான் நிறைய பேர் வந்து நகர்புறத்துக்குப் போகிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கிராமப்புறத்தில் இருக்கதான் விருப்பம் ஒரு சிச்சுவேஷன்னால் போகிறாங்க இப்போ நகர்புறத்தோடு கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறம் வந்து நிறைய இதில் வளர்ச்சி பெற்று இருக்குது அப்புறம் வந்து நம்ம கிராமத்தில் வந்து எப்படின்னா இப்போது நிறையா ஆர்கானிக்கு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் நகர்புறத்தில் அந்த மாதிரி கிடைக்காது அங்கே எல்லாருமே எப்படி ஆர்கானிக்காக கிடைக்காது அங்கே மோஸ்ட்லி எல்லாமே செயற்கை அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய கேடு விளைவிக்கிறமாதிரி இருக்கும் இப்போ நகர்புறத்தோடு கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறத்தில் வந்து அதிகமாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது ஆனால் நகர்புறத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூ அந்தமாதிரி வரும் மக்கள் வந்து நிறைய ஹாஸ்பிடல்ஸ்லாம் தேடிப் போவாங்க பட் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லனாகூட நமக்கான நேச்சுரல்ஸாக நிறைய இருக்குது இங்கே அப்புறம் வந்து நம்ம ரிலேட்டீவ்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இவங்க எல்லாரையும் விட்டுட்டுதான் நம்ம நகர்புறத்துக்கு போவோம் அதனால் அவங்களுக்கு அங்கே போய் இருக்கப் பிடிக்காம நிறைய பேர் சொந்த ஊருக்குப் போகணும் கிராமப்புறத்திலியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு வந்து எனக்குக்கூட அப்படிதான் எனக்கு வந்து நகர்புறத்தைவிட கிராமப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கிராமத்தில்தான் எல்லாரும் இருக்காங்க நம்ம சொந்த வீட்டில் இருக்கறதுதானே நமக்குப் பிடிக்கும் அதனால்தான் அதுமாதிரிதான் எல்லாருக்கும் நகர்புறத்தை விட கிராமப்புறம் எப்போதுமே பெட்டராகதான் இருக்கும்